அம்மா பூக்கடையில் என்னென்ன பூ இருக்குது மன்ச்சி ஆ

மேம் ரேட் வந்து பூவோடய ரேட்டு பேசிக் ரேட்டு எவ்வளோ மேம் ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஆ ஓகே ஆ ஓகே

ஆ ஓகே மேம் மேம் மல்லிப்பூ எவ்வளோ சொன்னீங்கள் மேம் மேம் ஒரு கிலோ வாங்குனால் மேம் ஒரு கிலோ வாங்குனால் இந்த அமௌண்ட் இல்லை கொஞ்சம் அதிகமாக வாங்குனால் ரேட் கம்மி பண்ணி தருவீங்களா ஒரு டூ பி டூ கேஜி இல்லைன்னா ஒரு த்ரீ கேஜி வேணும் மேம் ஆ ஓகே மேம் சரி மேம் சரி ரெண்டு கிலோ வேணாம் மேம் நானே வந்து வாங்கிக்கிறேன் மேம் நேரா இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கின்னு வந்து வாங்கிக்கிறேன் மேம் ஆ மேம் டும் டுமாரோ மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்கியூ ஆ தேங்க்கியூ மேம்